என்னோடய சிறப்புத்தன்மனு பார்த்திங்கன்னா நான் வளர்த்துக்கிட்டது வந்து எங்களோட தாத்தா அப்பாவை பார்த்து விவசாயந்தான் நான் விவசாயத்தில் தான் இருக்கேன் விவசாயம் வந்து அவங்கள பார்த்து தான் எனக்கு பண்ணணும் நம்ம உலச்சி தான் சாப்பிட்ணும் நம்ம உலச்சா தான் நமக்கு சாப்பாடு அப்படிங்கிற நோக்கம் எனக்கு அது வந்துச்சு அது என்னென்னனு பார்த்திங்கன்னா விவசாயந்தான் எனக்கு முக்கியமாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டை கொடுத்துது நான் எந்த தேவைக்காகவும் யாரையும் அணுகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் விவசாயத்தில் இறங்குனேன் விவசாயத்தில் பார்த்திங்கனா எனக்கு இது வரைக்கும் நல்ல ஞா லாபம் இதுதான் கொடுச்சிது நான் என்னை எப்படி வளர்த்துக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியமாக வந்து இதுக்கு வளருறத்துக்கு காரணமாக இருந்தது என்னோட தாத்தா அப்பா இவங்க தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கள் எனக்கு என்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்கள அவங்க எங்களோட குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சிக்கிட்டு நான் படிக்கலை அவங்க வேலைக்கு போகும்போதே இயற்கை விவசாயத்துக்கு நானும் அவங்களோட சேர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் சின்ன வயசில் அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் இதுதான் என்னோடய இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்ல நான் தான் விவசாயம் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஏன என்கிட்ட இருக்கிற நிலத்துல எல்லாத்தையும் விவசாயம் பண்ணுவேன் அதில் கிடைக்கிறத சந்தை மார்க்கெட்டு இதுக்குலாம் ஏற்றுவேன் எங்களோட தேவைக்கேற்ப மற்ற பொருட்கள்லாம் அங்கே அ அனுப்பிச்சு வச்சிடுவேன் என்னோடய சில என்னோட தேவைகளை நான் பயன்படுத்திக்குவேன் எனக்கு என்னோடய பொருள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன்